இப்போ வந்து நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து ஒன்றா சாப்பிடுவோம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு ஃபேமிலியோடு கோயிலுக்கு போனால் ஒன்றா சாப்பிட்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோடு ஃபேமிலியோடு அப்புறம் வந்து இப்போ வந்து மேரேஜி இதுக்கெலாம் போனால் ஒன்றா சாப்பிட்லாம் பர்த்டே பார்ட்டி இந்த டைம்லேலாம் நம்ம ஃபேமிலியோடயும் சரி ஃப்ரெண்ட்ஸோடயும் சரி ஒன்றா சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம ஒரு ஹோட்டலுக்கே போனாலும் தனியாக போகமாட்டோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு ஃபேமிலியோடு சேர்ந்துதான் போவோம் சாப்பிட்லாம் ஒன்றா சாப்பிட்லாம் இப்போ வந்து இப்போ வந்து சாப்பிட்லாம் இப்போ வந்து உணவு வந்து நம்ம வந்து தனியாக சாப்பிட்டோம்ன்னா சாப்பிட முடியாது அதே ஃப்ரெண்ட்ஸ்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டோம்ன்னா நல்லா சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் இப்போ வந்து